இசேவை மையம் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு என்னோடய ஆதார் கார்டை அட்ரஸ் மாற்றுறத்துக்காக நாலு மாதமா அலைகிறேன் நான் இப்போ வா அப்போ வா இப்போ வா அப்போ வானு இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒர்ஸ்ட் தான் அது ஏன்னால் நான் ஆதார் கார்டை மாற்ற போய் கடைசி ப்ராசஸ் வரைக்கும் போச்சு அப்புறம் நெட் ஒர்க் ஆகலை நெட்டு கிடைக்கலை பணம் கட்டுறது ப்ராசஸ் ஆகலை அதனாலே நாளைக்கு வாங்கனாங்க மறுநாள் போனால் மறுநாளும் ஒர்க் ஆகலை இப்படியே நாலு மாதமா சொல்லிகிட்டே இருக்காங்க இன்றைக்கு கூட போயிட்டு வந்தேன் இன்றைக்கு அதுமாரி தான் பத்து மணிக்குள்ளே வாங்கன்னாங்க பத்து மணிக்குள்ளே போனால் சரி டவர் கிடைக்கலமா இப்போயும் ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலை இதையே தான் சொல்லிகிட்டுருக்காங்க என்ன தான் பண்ணுறது ஒரு ஆதார் கார்டு மாற்றறத்துக்கு எத்தனை மாதமா நானும் அலைய முடியும் சொல்லுங்கள் இசேவை கொஞ்சம் எங்கள் ஊரில் ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னால் அதில் வந்து அவ்வளோ வந்து சில விஷயம் வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க இந்த ஆதார் கார்டை மாற்ற நாலு மாதமா அலைஞ்சுட்டே இருக்கேன் இன்னும் எனக்கு அந்த ப்ராசஸ் முடிக்கவே இல்லை அது எப்போ தான் முடிப்பாங்க இன்றைக்கு கூட கேட்கறதுக்கு நாளைக்கு வாங்க பத்து மணிக்குள்ளே வாங்கனாங்க பத்து மணிக்குள்ளே போனால் அவங்க கடை திறக்குறதுக்கே பத்து மணிக்கு மேலே தான் திறக்குறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லை எதாவது ஒன்று மாற்றணுன்னு போனால் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை இல்லை இப்போ வா அப்போ வானுட்டே இருந்தாங்கன்னால் மக்கள் எப்படி வந்து அந்த இசேவை மையத்தை தேடிப் போவாங்க அவங்க பிரச்சனையை எப்படி தீர்த்துப்பாங்க அப்போது வந்து மக்கள் கிட்ட வந்து அதை பற்றின ஒரு அவதூறுதானே வரும் இங்கே போனால் செட் ஆகாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை தானே வரும் அந்த அவநம்பிக்கையை அவங்க ஏன் இது பண்ணணும் சொல்லுங்கள் டவர் கிடைக்கலை இல்லை இந்த நாளைக்கு வாங்க அந்த நாளைக்கு வாங்கன்னால் நம்ப பத்து மணிக்கு போனால் உள்ளே போனால் அவங்க கடை திறக்குறது கிடயாது அப்படி கடை திறந்துருந்தாலும் பத்து மணிக்கு மேலே கடை திறந்தா ஒர்க் ஆகலைமானு சொல்லிடறாங்க இப்படியே தான் சொல்லிகிட்ருக்காங்களே தவிர அதுக்கான ஒரு தீர்வே வர மாட்டேங்குது என்ன பொறுத்தவரைக்கும் இசேவை ஒர்ஸ்ட் தான் எங்கள் ஊரில் இனிமேல் இசேவைக்கு போனால் இந்த இதுக்காக போனால் உடனே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தாலும் மக்களாக அதை தேடி போய் எந்த விஷயமாகருந்தாலும் கேட்பாங்க செய்வாங்க சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொன்னால் தான் வந்து மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் அவங்க சொல்லணும் சொல்லிப் புரிய வைக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லது அது